இப்போ எங்கள் ந வீட்டில் நண்பர்களோ இல்லை யாரோ குடும்பத்தினர்கள் யாராவது விளையாட்டு பயிற்சியில் அந்த பயிற்சி பெற விரும்பினா அப்படின்னு யார் கூட கலந்து யோசிப்பாங்க அப்படின்னா மொதலில் எங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை அவங்களோட குடும்பத்தில் யார் யார் யார்கிட்டையாவது மொதலில் கலந்து யோசிப்பாங்க யோசிச்சுட்டு அந்த பயிற்சி வசதி எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கறத மொதல் மொதலில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அதுக்கான வசதி பயிற்சி மற்ற எல்லாத்தையும் விசாரிப்பாங்க ஸோ அது மொதலில் யாருக்கிட்ட விசாரிப்பாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாகிட்ட கேட்டுவிட்டு அவங்க அப்பா அம்மா ஓகே சொன்னதுக்கப்புறமா தன்னோடய பயிற்சி பெறும் சி க கல்விப்பெறும் அந்த பள்ளிக்கூடத்திலையோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் ஏதாவது விளையாட வைக்கணுனு வாய்ப்புகள் இருந்தால் அவங்க வந்துட்டு அங்கே கேட்பாங்க அந்த விளையாட்டு மூலமாக அங்கே ஏதாவது அவங்க வந்துட்டு நேஷ்னல் நேஷ்னல்ஸ் இல்லாட்டியும் ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்கோ ஏதாது அச்சீவ் பண்ணிணா அவங்களுக்கு இருக்க திறமைய பொருத்து அவங்க யாருக்கிட்ட போயிட்டு பயிற்சி பெறலாம் அப்படிங்கறத வந்துட்டு அவங்களோட பீட்டி சாரோ கோச்சோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு யாருக்கிட்ட அவங்க வந்துவிட்டு நல்ல விதமாக பயிற்சி பெற்று வெ ந நல்ல ஒரு ஒரு பெரிய லெவல் லெவலில் விளாடலாம் அப்படிங்கறது வந்துட்டு அவங்களோட பீட்டி சாரோ அவங்க கோச்கிட்டயோ முடிவு எடுப்பாங்க அங்கே எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு எங்கே போனால் அந்த வெளையாட்றதுக்கான வசதிகள் இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க வந்துட்டும் அவங்களே சொல்லி வாய்ப்பு கொடுத்ததும் அவங்க முடிவுப்பண்ணி அவங்க வந்துவிட்டு அவங்க இந்த முடிவு பண்ணிண பின்னே அவங்க நல்ல ஒரு விளையாட்டு வசதிகள் உள்ள ஒரு பயிற்சிக்கூடமாக பார்த்து அனுப்புவாங்க அனுப்புனதுக்கப்புறமா அவங்க வந்துவிட்டு அங்கே போயிட்டு போனால் யார் யாருக்கிட்டே எப்படி அவங்களோட திறமையை பொருத்து அவங்க வந்துவிட்டு அவங்க விளையாட்டை விளையாடுவாங்க இதை தாண்டி அவங்க வந்துவிட்டு அவங்களோட பயிற்சிக்கு கொடுக்குற ஆசிரியரோ இல்லை வேறு யார்க்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட வந்துவிட்டு அவங்க அவங்க பற்றி அந்த சகல வசதிகளும் எங்கெங்கே எங்கே எந்த பயிற்சி கொடுத்து போனால் கிடைக்கும் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க கேட்பாங்க கேட்டக் கே கேட்டதுக்கப்புறமா அந்த பயிற்சிக்கூடத்தில் போயிட்டு அந்த பயிற்சிக்கூடம் ப அந்த பயிற்சிக்கூடத்தை பற்றின இனி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க இன்ஃபர்மேஷன்க்கு விசாரிச்சதுக்கப்புறமா அவங்க வந்துவிட்டு எ எது பண்ணால் எது பண்ணால் சரியாக இருக்கும் எந்த ஒரு எந்த பயிற்சிக்கூடத்தில் நல்ல விதமாக விஷ நல்ல விதமாக ப்ராக்டீஸ் பண்ணிணாலோ இல்லை நல்ல விதமாக பயிற்சி எடுத்தாலோ அங்கே வந்துவிட்டு அந்த பயிற்சிக்கூடத்தை பத்தி முழுதா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்துவிட்டு அந்த பயிற்சிக்கூடத்தில் சேர்ந்து முடிவை சேந்து பயிற்சி எடுத்து முடிவுப்பண்ணி அவங்களோட விளையாட் விளையாட்டை விளையாட ஆரம்பிப்பாங்க அவங்களோட இன்ட்ரஸ்ட்டை பொருத்து அவங்களோட ஒரு இன்ட்ரஸ்ட்டை பொருத்து அவங்க பயிற்சிக்கூடத்தில் விளையாட ஆரம்பிப்பாங்க அந்த அதுமாதிரி இதைப்பத்தி அவங்க வந்துட்டு மத்தவங்கனுக்கிட்டேனு இல்லாமல் எல்லாத்தையும் பற்றி அதை விசாரிச்சு அவங்களோட அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த பயிற்சிக்கூடத்தில் போய் சேர்ந்து விளையாண் விளையாடுவாங்க அந்த பயிற்சிக்கூடத்தில் விளையாண்டு அவங்க வந்துட்டு அதுக்கான பயிற்சி கொடுப்பாங்க